எக்ஸ்க்யூஸ் மீ மேம் ஆ மேம் லாஸ்ட் மந்த் வந்து உங்கள் பேங்கில் நான் வந்து நியூவாக அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஆ இது தான் என்னுடைய அக்கௌண்ட் புக் ஆ எனக்கு என்னென்னாக்க நான் கம்ப்ளைண்ட் வந்து ரெய்ஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன் மேம் எனக்கு வந்து பாத்திங்கன்னாக்க அடிக்கடி வந்து க்ரெடிட் கார்ட் வேணுமா நெக்ஸ்ட் வந்து லோன்னு ஏதாச்சும் அப்ளே பண்ணிக்கிறிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு கால்ஸ் வரலாம் ஓகே பட் வந்து எனக்கு டெய்லி வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ என்னோடய ஒர்க்கிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னாக்க எனக்கு ரொம்ப அன்னாயிங்காக இருக்குது பேசுவது அதனால நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம்னு வந்தேன் நான் பண்ணாதிங்கன்னு பேசுகிறவங்கள்டயும் சொன்னாலும் எனக்கு அகைன் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது என்னோடய ஒர்க்குலாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அதனால தான் உங்களுக்கு வந்து நான் கம்ப்ளைன் பண்ணலாம்னு வந்தேன் சார் வந்தேன் மேம் ஆ ஓகே எனக்கு புரியுது பட் எனக்கு டெய்லி எனக்கு கால் வருது என்னோடய ஒர்க்கிங் டைமில் வருது ஸோ வந்து கொழந்தைய தூங்க வைக்கும் போது எனக்கு கால்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால வந்து பார்த்திங்கன்னாக்க எனக்கு ரொம்ப வந்து ஆ டிஸ்டர்ப்பாக இருக்குது என்னோடய வேலையும் வந்து பார்த்திங்கன்னாக்க கெட்டு போகுது அதனால தான் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இதை வந்து எனக்கு பண்ணிவிட்டு எனக்கு அ அப்படி யாரும் கால் பண்ண வேணாம்னு மட்டும் எனக்காக கொஞ்சம் கம்ப்ளைன் வந்து ரெக்வஸ்ட் எடுத்துக்கோங்க மேம் ஆ ஆ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்க எனக்கு வந்து லோன் வந்து நான் அப்ளே பண்ணணும் பட் வந்து எனக்கு ஃபோனில் பேசி அது எனக்கு க அந்த அளவுக்கு இது இல்லை நான் நேர் ஓப்பு நேராகவே வந்து எனக்கு கேட்கணும்னு நினைச்சுருந்தேன் ஹவுஸிங் லோனுக்கு வந்து எனக்கு அப்ளே பண்ணணும் ஸோ வந்து அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவை ஸோ அதுக்கு சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஆ ஓகே நான் வந்து ஒர்க் போய்ட்டிருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னாக்க என்னோடய சேலரி சர்ட்டிஃபிகேட் வைச்சு நான் வந்து லோன் அப்ளே பண்ணலாமா இல்லை எப்படியும் என்னோடய ஹவுஸு ஏதாச்சும் வந்து அதே மாதிரி பத்திரம் ஏதாச்சும் வந்து கொடுக்கணுமா ஆ எனக்கு வந்து மன்த்லி வந்து பார்த்திங்கன்னாக்க தர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே மந்த்லி வந்து ட்வெண்ட்டி தௌ ட்வெண்ட்டி தௌசண்ட் வந்து வட்டி மட்டுமேவா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து ஆ இது முதல் சேர்ந்து வ ஓ முதல் சேர்ந்து அடைக்க முடியாது சரி சரி ஓகே நான் அது தான் வந்து அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் மேடம் கொண்டு வரணும் ஆ பேன் கார்டு இருக்குது மேம் பட் வந்து என்னுடைய பேன் கார்டும் வந்து பார்த்திங்கன்னாக்க வந்து பாஸ்புக்கோடு அட்டேச் பண்ண சொல்றாங்க ஸோ வந்து எனக்கு ஆத நான் வந்து அதை அட்டேச் பண்ணலை ஸோ என்னுடைய பேன் கார்டை நான் கொண்டு வந்துடறேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்னுடைய வந்து பாஸ்புக்கோடய நீங்கள் வந்து அட்டேச் பண்ணிவிடுங்க ஏன்னாக்க ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் அட்டேச் பண்ண சொல்லிட்டாங்க பண்ணியாச்சு ஆனால் வந்து பேங்க் பாஸ்புக்கில் இன்னும் நான் அட்டேச் பண்ணலை அதையும் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு இன்னொன்று நான் கேட்கணும்னு நெனைச்சுகிட்டே இருந்தேன் நான் வந்து இன்னும் ஏடிஎம் கார்ட் வந்து அப்ளே பண்ணலை அதனால் எனக்கு ஏடிஎம் கார்டும் வந்து எனக்கு அப்ளே பண்ணி கொடுத்துடுங்க மேம்

ஓ அப்படியா ஓகே ஓகே ஓகே நோ ப்ராப்ளம்

ஆ இருக்குது நான் லாஸ்ட் மந்த் தான் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணிணேன்

ம் இது வந்து லோன் அப்ளே பண்ணுறத்துக்காக வந்து ஹவுஸிங் லோனுக்காக தான் வந்து நீங்கள் ஆ வந்து சொல்றிங்க க்ரெடிட் கார்டுக்கு ஆமாம் க்ரெடிட் கார்டும் வேணும் எனக்கு ஆமாம் யா நான் ஒருத்தவங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னாக்க அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னாக்க நிறையா பேரு வந்து அவங்க இல்லை இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்க நம்பளுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் தான் எனக்கு ரொம்ப வந்து இப்போ இந்த ஒன் மந்த்க்கு லாஸ்ட் மந்த்தான் ஓப்பன் பண்ணிணேன் இந்த ஒன் மந்தில் வந்து பார்த்திங்கன்னாக்க எனக்கு நிறையா கால்ஸ் வந்து வந்துடுச்சு அதனால தான் நான் வந்து கம்ப்ளைன் பண்ணுற கம்ப்ளைன் பண்ண வந்தேன் மேம் ஓகே ஓகே தேங்க்யூ மேம் ஓகே மேம் நான் வந்து நாளைக்கு ஆ யா ஓகே அப்போ நான் வந்து லோனுக்கு மட்டும் உள்ள அதுக்கு தேவையான வந்து ப்ரூஃபை மட்டும் நான் வந்து உங்களுக்கு மார்னிங் நான் வந்து கொண்டு வந்து தரேன் மேம் என்னுடைய வந்து சேலரி சர்ட்டிஃபிகேட் என்னுடைய ஆதார் கார்ட் பேன் கார்ட் என்னுடைய புக் பாஸ்புக் ஜெராக்ஸ் வேணுமா மேம் ஓகே பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆ ஓகே என்னோடய வந்து வீட்டு பத்திரம் வேணுமா

ஓகே ஓகே ஓகே மேம் நான் இதெல்லாம் நான் கொண்டு வந்துடறேன் ஓகே மேம் தேங்க்யூ